சார் வணக்கம் சார் நாங்கள் வேப்பனப்பள்ளிலேருந்து பேசுகிறோங்க பிரியாணி ஒரு ஆறு பார்சல் வேணும் எக் ரைஸ்ஸு சிக்கன் வேணும் மட்டன் பிரியாணி வேணும் ஒரு மொத்தம் பத்து பார்சல் சார் பத்து பார்சல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் சாப்பிட்ற மாதிரி வேணும் எங்களுக்கு நான் கொஞ்சம் வெளியிலிருக்குறேன் மொத்தமாக வசதியாருக்க தட்டு அதெல்லாம் கொடுத்துர்ணும் நீங்கள் நாங்கள் எதுவுமே கொண்டு வர்லை கரண்டி தட்டு ஒரு கட்லரி ஹாட்பாக்ஸு எல்லாமே கொஞ்சம் நல்ல நீட்டா பேக் பண்ணி கொடுத்தப்பணும் சார் நீங்கள் அதுக்கு அமௌண்ட்டு எப்படி சார் ஃபோன்பே பண்ணட்டுமா இல்லை கையில் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நேரில் கூட அனுப்ப சொன்னால் அனுப்ப சொல்லிடுறேன் இப்போக்கூட அனுப்ப சொன்னால் அனுப்ப சொல்கிறேன் அட்ரஸ் சொல்லட்டுமா சார் வேப்பனப்பள்ளி சார் நீங்கள் வேப்பனப்பள்ளி வந்து கால் பண்ணிங்களானால் நானே வந்து பிக்அப் பண்ணிக்கிறேன் சார் மொத்தமாக எங்களுக்கு இது இருக்கணும் சார் வசதியாருக்கணும் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் தட்டு கொஞ்சம் ஞாபகமாக கொஞ்சம் பண்ணிக் கொடுத்துருங்க பார்சலில் சரிங்க சார்